ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு